எங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இருக்குது அதலாம் வந்து ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊத்தலைனாக்கூட கா அந்த அளவுக் காயாது அதே கனகாம்பரம் செடி மல்லி செடியெலாம் இருக்குது ஒரு நாள் தண்ணி ஊத்துலைனாலும் அப்படியே வாடி காஞ்சு போய்விடும் அதனால ர ரொம்ப ஒரு வாரம் தாங்கற அளவு இருக்கறதுனால் செம்பருத்தி செடி தான் சீக்கிரமாக அது எது எதுனால கனகாம்பரம் மல்லி முல்லை இந்தமாதிரி செடிங்கள்லாம் சீக்கிரமாக காஞ்சுடும் அதேமாதிரி தக்காளி செடியெலாம் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நாள் தாங்கும் மூணாவது நாள் அப்படியே காஞ்சுடும் தக்காளி செடி மிளகா பச்சை மிளகா செடி போட்டிருக்கோம் அந்த செடி எல்லாம் வந்து ஒரு வாரம்னாக்கூட தண்ணி இல்லைனா காயாமல் நல்லாயிருக்கும் ஒரு வாரத்துக்கப்புறம் வாராத்துக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி ஊற்றுறது மிளகா செடி செ மிளகா செடிக்கிலாம் அதேமாதிரி முள்ளங்கி நட்டுருக்கோம் அந்த முள்ளங்கில்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுனா போதும் அது செடி ஒன்றுமே ஆகாது பூமியில் இருக்கிறதால அப்படியே இருக்கும் முள்ளங்கில்லாம் நல்லாவே இருக்கும் நல்லா தரமாகவும் இருக்குது அதனால லேட்டாக ஊற்றலாம் தாவரங்கள்னு பார்த்தாக்க மு இந்த முருங்கை மரலாம் இருக்குது அதுக்குலாம் தண்ணி ஊற்றணுன்னு அவசியமே கிடையாது அது மாட்டுக்கு எப்போயாவுது மாதத்துக்கு ஒரு வாட்டி ஊற்றுவோம் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வரும் வாழை மரோம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஊற்றுவோம் அதுவும் ரா நல்லா தாக்குப்பிடிக்கும் கோடை காலத்திலலாம் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி ஊற்ற ஆரம்பிப்போம் மா கொஞ்சம் அப்படியே மழை பெய்கிற டைமுக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஊற்றினா போதும் கொஞ்சம் அதெல்லாம் வாழை மரோம்லாம் தாங்கும் முருங்கை மரத்துக்குலாம் தண்ணி அந்தளவு தேவைப்படாது ரொம்ப தே டெய்லி ஊற்றுறது வந்து மல்லி கனகாம்பரம் முல்லை அந்தமாதிரி செடிலாம் டெய்லி ஊற்றியாவணும் ரோஸ் செடிக்கிலாம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றுவேன் தண்ணி நின்னுடுச்சின்னால் அப்படியே கொஞ்சம் மாதிரி எலைலாம் ஒரு மாதிரி பழுப்பாக ஆகிடுது அதனால ரோஸ் செடிலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றலாம் மற்ற வெயிலுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றியே ஆகணும் இல்லைனாக்கா செடி காஞ்சு போய்விடும் மழை டைமுன்னு பார்த்தோன்னா தண்ணியே யூஸ் பண்ண மாட்டோம் அதில் இருக்கிற தண்ணியை வெளியே எடுத்துடுவோம் ஏன்னா அப்படியே வெச்சால் அழுகிடும் பக்கெட்டில் வெச்சிருக்கோம் அது வாங்கி அந்த கிணறு மாதிரி இருக்கும் அதிலலாம் மண் கொட்டி வெச்சிருக்கோம் தரையிலேனா தண்ணி வெளியில் ஓடிவிடும் நாங்கள் செடி வெச்சு ப ட பக்கெட்டில் அது மாதிரி யூஸ் பண்ணி கேன்னுலாம் அறுத்து கட் பண்ணி அதெலாம் வெச்சிருக்கிறதால ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது அதனால கீழே அடியில் ஒரு மூணு ஹோல்ஸ் பண்ணிட்டு வெச்சிருக்கிறோம் கடையிலேருந்து டப்பா வாய்ண்ட்டு வந்து வெச்சிருக்கிறோம் அதிலியும் அதேமாதிரி ஹோல்ஸ் பண்ணி தான் வைக்கணும் மண் தண்ணி ஊற்றும்னா தண்ணி கீழே லீக் ஆயிடணும் அதில் இருந்ததுன்னா அப்படே அழுகிடும் செடிங்கள்லாம் வெயில் டைமுக்கு எந்த செடியும் வந்து ரெண்டு நாளைக்கு மேல் தாங்காது முருங்கை மரம் வாழைமரம் மட்டும் கொஞ்சம் தாங்க ஆரம்மிக்கும்